ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தியூருங்கிற ஊர்ல குருனாசாமி கோயில் வந்து விழா வைப்பாங்க அதுதான் பெரிய விழாவாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து அந்த விழா வந்து பண்டிகை இருக்கும் நோம்பு சாட்டிட்டாங்கனாவே நாங்கெல்லாம் வண்டி பூட்டிட்டு ஜாலியாக போவோம் அங்கே போய் பார்த்தோம்னா மாட்டுப் மாட்டு சந்தை குதிரை சவாரி இதெல்லாம் விடுவாங்க தூரி எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே ஒருவாரம் ஜாலியாக இருக்கும் அங்கே அது யாருக்கும் தெரியாதது இல்லை கு குருனாசாமி கோயில் வந்து இந்த வருஷம் சாட்றாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷமாக கொரோனாங்கிறதனால சாட்டாமல் இருந்தாங்கள் இனி அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் சாட்றாங்கள் அப்புறம் உள்ளூர் பண்டிகை வந்து சண்டை போட்டவங்க மாமன் மச்சான் எல்லாருமே வந்து இந்தப் பண்டிகைக்கு வெளிநாட்டில வேலையில் இருக்கிறவங்க சண்டை போட்டவங்க எல்லாருமே வந்து ஊர் பண்டிகைனால் அதுக்கு எல்லாரும் ஒன்றுக்கூடி சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சி பண்ணுவாங்கள் அந்தக் கோயில் விசேஷத்தப்போ வந்து எங்கள் ஊர்ல வந்து சலங்கை கட்டிகிட்டு ஆடுகிறது வள்ளிக் கும்மி அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எல்லா மக்களும் ஒட்டுக்காக மாமன் மச்சாங்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒட்டுக்காக வந்து அதை ரசிச்சிப் பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்